எனக்கு வந்து தமிழ்மொழிக்கு அப்புறம் எனக்கு தாய் ம தமிழ் தாய் மொழியாக இருந்தாலும் நாங்கள் வந்து தெலுங்கு நல்லா பேசுவோம் எங்களுக்கு தெலுங்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அந்த தெலுங்கு வச்சு வீட்டில பேசிக்குவோம் வீட்டில தெலுங்கு பேசுவோம் ஆனால் தமிழ் கலந்து தான் ஒரு சில பேச்சு வரும் ஆனால் தமிழும் பேசுவோம் தெலுங்கும் பேசுவோம் தெலுங்கு நல்லா பேசுனாலும் தமிழ் தாய்மொழிங்கிறது எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த தமிழை கலந்து கலந்து பேசுகிறதுனால பேசும்போதே சொல்லுவாங்கள் ஒவ்வொருக்கா தெலுங்கு பேசுகிறிங்க ஒவ்வொருக்கா தமிழ் பேசுகிறிங்க அப்படின்னு தமிழும் தாய்மொழி தெலுங்கும் தாய்மொழியாக இருந்தாலும் இது வந்து நாங்கள் எங்கள் ஜாதிக்கு தெலுங்கு பேசுகிறது தாய் மொ தாய் மொழிங்கிறது தமிழுங்கிறதனால அது எல்லாருமே கலந்து பேசலாம் அது வந்து யாருக்குமே சீக்கிரம் பிக்கப் ஆயிக்கும் அந்தந்த மொழிங்கிறது வந்து அவங்கவுங்க மட்டும் தான் பேசுகிறாங்க தமிழ் அப்படி இல்ல உலகம் முழுவதுமே தமிழ் இருக்குது தமிழை வந்து என்றைக்குமே பாராட்டணும் தாய்மொழி தமிழுங்கிறது நடந்து நடக்கும் தெ தெரிஞ்சி நடக்கணும்